ஆ என்ன பண்ணுது

சரிம்மா சரிம்மா ஒன்றும் பயப்படாதிங்க எதுவும் மழையில் எங்கேயும் நினஞ்சீங்களா மழை எதுவும் பெஞ்சிச்சா மழையில் சரிம்மா சரி சரி அது ஒன்றும் பயப்படாதிங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை சும்மா இப்போ க்ளைமேட் சேஞ்சிங்க அதுதான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்ல டேப்லட் ஒன்று எழுதித்தரேன் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஆ எல்லாம் கரெக்டாக இருக்கும் ம் சரி என்ன ஏஜ் உங்களுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு என்ன ஏஜ் ஓகேம்மா சரி நான் டேப்லெட் எழுதித்தரேன் அவங்களுக்கும் பையனுக்கு சிரப் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டாக காலையில் சாய்ங்காலமும் கொடுத்துருங்க ம் டேப்லெட் எழுதித்தரேன் அதை சாப்பிட்டுட்டு ஒரு வேளைக்கு கொடுத்துருங்க ம் இன்ஜெக்ஷன் எழுதித்தரேன் அதையும் போட்டுக்கோங்க ம் அப்புறம் ஃபுட்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கங்க ஹாட் வாட்டரா குடிங்க ம் மழையில் எதுவும் நனைஞ்சிர வேணாம் ம் சாப்பாடெலாம் கரெக்டா சாப்பிடுங்க ஓகேவாம்மா ம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பயம் வேணாம்